சொல்லுங்கள் சார் ரெஸ்டாரண்ட்டில் ரெஸ்டாரண்ட் பேசுகிறேன் முருகன்லேருந்து முருகன் ரெஸ்ட்டாரெண்ட்ஸ்லேருந்து பேசுகிறோம் உங்களுக்கு என்ன வேணும் இன்னைக்கு வந்து ம் இப்போ நண்டு ஃப்ரையி அப்புறம் ஒயிட் ரைஸ் இருக்கு அப்புறம் பெப்பர் ரசம் அப்புறம் சிக்ஸ்ட்டி ஃபையி கேரளா பரோட்டா அப்புறம் நூடுல்ஸு இந்த மாதிரி எல்லா ஸ்பெஷலும் இருக்குது

சரி சரிங்க சார் இது எத்தனை பேருக்கு வேணும் நாலு அஞ்சு பேர் சாப்பிடுற மாதிரி வேணும்ங்களா சரி சரி சரி உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் சார் ஓகே நீங்கள் ஜிபே பண்ணிவிடுங்க ஜிபே பண்ணிவிடுங்க நான் அமௌண்ட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்புறம் அட்ரஸ் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டுருங்க சரி சரிங்க சார் ம் ஓகேங்க சார் தேங்க்ஸ்